தற்காப்பு கலையை நான் மற்றவங்களுக்கு கற்று கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தேவயில்ல ஏன்னா நான் ஒரு ஒரு ஸ்டூடண்ட் தான் அந்த கலையை நான் கற்று என்னோட பாதுகாப்புக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அதை கத்துக்கிறேன் அதை மற்றவங்களுக்கு கற்று தர அளவுக்குலாம் நான் ஒன்னும் பெருசாலாம் எதுவும் கற்றுக்கல என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்காக தான் நான் அதை கற்று வச்சிருக்கேன் எனக்கு புரூஸ்லியை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் அதுபோல் அதை நான் வாழ்க்கையில் எனக்கு எப்பயாச்சும் பிரச்சனை வந்துச்சினா அதை யூஸ் பண்ணுறதுக்காவே நான் கற்று வச்சிருக்கேன் நான் கற்று கொடுக்கற விஷயம் அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது ஒருத்தவங்களை சண்டை வளர்த்து அதை அடிக்கிறதுக்காக ஒரு கலை இல்லை அது மற்றவங்க ஒருத்தவங்களுக்கு அமைதியான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கத்துக்கொடுக்கற ஒரு விஷயம் அது உங்களை யாராச்சு துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரதுக்கான ஒரு வழி தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது இல்லாமல் அதுப் அது மார்ஷியல் ஆர்ட் கற்றுகிட்டு நீங்கள் மத்தவங்கள அடிக்கிறது கஷ்டப்படுத்துகிறது கொல்லுறது இதெலாம் ரொம்ப தப்பான விஷயம் அது மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாது அது மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான உண்மையான ஒரு மீனிங்கும் கிடையாது மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது கலை அதை நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லைன்னா போட்டிகள்ல ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்லைனா நம்ம வாழ்க்கையே நம்ம கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையை அமைதியான முறையில் யோகா பண்ணி மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எல்லாமே இருக்கும் அதனால் வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுகிட்டு சண்டை போடுகிறதுக்கு மட்டும் நிற்கக்கூடாது நம்ம வாழ்க்கையை நம்ம அமைதியாக வாழணும் யார்கிட்டையும் எந்த சண்டையும் போடக்கூடாது அதை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது எப்போ மற்றவங்களுக்கு கா கத்துக்கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர்லாம் கிடையாது ஐஎம் ஜஸ்ட் எ பிகினர் ஸ்டூடண்ட் தான் அவ்வளோ தான்